இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும் ட்ராவலிங் போகும்போது எனக்கு மனஅமைதியை கொடுக்குது இந்தமாதிரி வெளியே ஊர் சுற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இருக்கும்போது ட்ராவலிங்கை பற்றி பேசி ஒரு சண்டே வந்து ட்ராவலிங் போவோம் இல்லை வெளியே எங்காவது போவோம் நான் போனது நான் எங்கே போனது பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப போனதுலேயே ரொம்ப பிடிச்சது ஊட்டி போனதுதான் அங்கே போகும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அங்கே சுற்றி பார்த்தது எல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு அங்கேயிருந்து வரதுக்கு விருப்பமே இல்லை திரும்ப திரும்ப போகணுன்னு ஆர்வமாக இருந்துச்சு அங்கே போனது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு